ஹலோ குட் ஈவினிங் டாக்டர் நான் கிரிக்கெட் ப்ளேயர் டாக்டர் என்னோடய ரைட் ஹேண்ட் உடஞ்சிருச்சு டாக்டர் ஆ ரைட் ஹேண்ட் டாக்டர் விரிஸ்ட்டில் ஓகே டாக்டர் எப்போ டாக்டர் வரட்டும் ஓகே டாக்டர் ஃபை ஓ க்ளாக் வந்தால் உடனே பண்ணிடலாம்ல டாக்டர் ஒன் வீக்கில் க்யூர் ஆகிரும்ல டாக்டர் ஏன்னால் எனக்கு ஒன் வீக் கழித்து மேட்ச் வேறு இருக்குது ஆ ரொம்ப வலிக்க தான் டாக்டர் செய்யுது ஆ ஆமாம் டாக்டர் ஓகே டாக்டர் தேங்க் யூ டாக்டர்